நான் கடைசியாக படித்த புத்தகம் அப்படினா மகாத்மா காந்தியின் சுயசரிதை இப்போது சமீபத்தில் கடைசியாக படித்து முடித்தேன்

அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தாமல் தானும் வந்து ஒரு பெருசாக வந்து அலட்டிக்காமல் அவர்பாட்டுக்கு அவரோட லைஃப்ல என்னெல்லாம் பண்ணணுமோ சுதந்திர போராட்டத்தில் எதிலல்லாம் கலந்துக்கணுமோ கலந்துக்கிட்டு தான் தான் பெருசுங்கிற மாதிரி காமிச்சுக்காமல் ஒவ்வொரு இடத்துலையும் சிறைச்சாலையில் தண்டனையை அனுபவிக்கும் போதும் சரி ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் சரி அவர் எந்த அளவுக்கு வந்து பொறுமையாக இருந்து ப பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் தன் நியாயமான வழியில் வந்து போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அந்த சுதந்திரம் வாங்கி கொடுக்குறதுக்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டங்கள் என் என்னத்தெல்லாம் அவர் வந்து இழந்திருக்கிறாரு இதையெல்லாம் பார்க்கும் போது அவரோட போராட்டத்தெல்லாம் பார்க்கும் போது நம்ம என்ன வாழ்க்கை வாழ்றோம் எல்லாத்துக்கும் கோவப்பட்டுட்டு எல்லாத்துக்கும் ஒரு அடிதடி இப்போ இருக்கிறவங்களலாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப வந்து ஒரு அடிதடியாக ஒரு மாதிரி அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் காந்தி அவர்களுடைய சுய சரிதை சரிதையை படிக்கும் போது அவர் அளவுக்கு வந்து நம்மளால் ஏன் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து தானாக வ வருது